ஆ ஆமாங்கம்மா சொல்லுங்கம்மா ஆ சரிங்கம்மா ஆ ஆ ஒகேம்மா ஆ ஆ சரிங்கம்மா ஆ எத்தனை சதுரடிம்மா பழைய வீடு ஆ ஆ ஆ ஏற்கனவே டைல்ஸ்லாம் போட்டிருக்கீங் ஆ இப்போ டைல்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணணுமா டைல்ஸா மார்பிள்ஸா என்ன பண்ணணும்மா ஆ ஆ உங்களுக்கு பட்ஜெட்டுன்னு எதாவது வச்சிருக்கீங்களா இல்லை அப்படில்லாம் இல்லையா ஆ ஆ ஓகே நான் எஸ்டிமேஷன் நீங்கள் எத்தனை சதுரடி சொல்லியிருக்கீங்கம்மா ஒரு மூணு லட்சரூபா எஸ்டிமேஷன் ஆகும்மா

ஆ ஆ சரிங்கம்மா ஆ ஆ ஆ ம் ஜாமால்லாம் நீங்களே வாங்கி தந்துடுவீங்களா நாங்களே செலக்ட் பண்ணிக்கிலாமாம்மா ஓகேம்மா உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்கும்மா உங்கள் எடம் எந்த இடத்துல இருக்கீங்க ஆ சரிங்கம்மா ஆ எத்தனை பெட்ரூமு எத் எத் எத்தனை பெட்ரூமு ஹாலு இதெல்லாம் என்னென்னு சொல்லுங்கம்மா ஆ ஓகேம்மா ஆ காம்பவுண்ட் சுவர்லாம் போட்டிருக்கா இல்லை அது எது ஓ அப்படியா இது ஹாலோ ப்ளாக்கு செங்கல் செங்கல் வச்சிக்கலாமா ஹாலோ ப்ளாக் கல் வச்சிக்கலாமா

இல்லை ஹாலோ ப்ளாக் கல்லுனால் கொஞ்சம் பட்ஜெட்டு கம்மியாக இருக்கும் செங்கல்னால் கொஞ்சம் அதிகமாக இருக் சரிம்மா நான் பார்த்துட்டு பண்ணி தந்துடுறேம்மா நான் நேரில் வர்றேன்